எங்கள் கிராமப்புறத்தில் வெற்றிகரமாக இருந்தது வந்து முந்திரி தொழில் தான் ஏன் அது வெற்றியடைய காரணம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட டேஸ்ட்டு இங்கே இருக்கிற யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் டௌனில் இருக்கிறவைங்க எல்லாருக்கும் வந்து முந்திரி இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க இப்போ ஒரு பப் பாயாசம் இல்லைனா ஒரு பொங்கல் வக்கணும் இந்த மிளகு பொங்கல் வக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு பாதிக்கு பாதி அது வந்து முந்திரி பருப்பு இருக்கனும் அந்தமாதிரி இருக்கும்மோது அவங்க என்ன பண்ணுறாங்க கிலோ வந்து எவ்வளோக்கி விற்றாலும் வாங்கலாம் அப்படின்ற நிலமைல இருக்கும்மோது இவங்க என்னான்னா ஒரு கிலோ ஏழுநூறு எண்ணூறு அப்படின்னு சொல்லி விக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வருது அதனால் தான் இந்த தொழில் வந்து நிறைய வெற்றியடைய காரணமாக இருக்கு முந்திரி வந்து விதவிதமாக இருக்கு அது அது முழு பயிறு அரை பயிறு கால் பத்தை அப்படின் நிறையா சொல்லுவாங்க அந்தமாதிரி இருக்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ பேக்கரியில நிறையா முந்திரி கேக் வந்துருக்கு முந்திரி வச்சி நிறையா டிஷ்ஷஸ் பண்ணுறாங்க இப்போ சமையல்லையும் இப்போ சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மிளகாத்தூளை போட்டு திக்னஸ் வர வக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முந்திரி அரச்சு ஊற்றும்மோது கிரேவியும் வந்து ரொம்ப திக்னஸாகவும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் அதனால் நிறையா ஹோட்டல்ஸில் கிலோ கணக்கில் டன் கணக்கில் வாங்கி விக்குறாங்க வெளிநாட்டில் இருக்கலவங்களுக்கு இது கிடைக்காது அப்படின்றனாலயோ அங்கேயே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால என்னா பண்ணுதுன்னா இந்த முந்திரி தொழில் வந்து ரொம்பவே வெற்றிகரமாக போகுது இப்போ சாதாரண ஒரு மக்களாக இருந்து அவங்க அந்த தொழிலை ஆரம்பிப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துதுலையே பார்த்தீங்னா அவங்களோட வந்து உடை அப்புறம் வந்து நகை அதுலாம் கொஞ்சம் அந்த தரம் உயரும் முன்னே இருந்ததைவிட ட்ரெஸ்ஸிங்ன்னா அவங்களுக்கு நிறையா வரும் இன்னொரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கிறது வீடு கட்டுறது அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க இன்னும் கொஞ்சம் அப்படின் பார்த்தீங்னா பெரிய கம்பெனியாக கட்டிக்கிட்டு அவங்களே மற்றவங்களுக்கு கடன் கொடுத்து இன்வஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக ஆய்டுவாங்க ஸோ முந்திரி தொழில் வெச்சா ரொம்பவே உயர்றாங்க